ஃபுட் டெலிவரி சார் சொல்லுங்கள் சார் முட்லைன் முட்லைன் பலையூர் அய்யம்பெருமாமட்டி போஸ்ட் ஆபீஸ்

அப்படிங்களா இல்லை நீங்கள் வரீங்களா நான் வாட்ஸப் யூஸ் பண்ணுறதில்ல மோஸ்ட்லி எனக்கு அது பிடிக்காதனால நான் யூஸ் பண்ணுறதில்ல நீங்கள் நீங்கள் அப்படியே ரோட்டு வலியாக வந்தீங்கன்னா நான் சொல்லுறேன் புது ரோட்டில வந்துட்டு இருக்கீங்களா சரிங்க சார் பொறுமையாக வாங்க இப்போ எங்கள் சார் வந்துட்டு இருக்கீங்க இப்போ எங்கள் வந்துட்டு இருக்கீங்க ரைட் ஆப்போசிட் ரவுண்டானா ரைட் ஆப்போசிட் ஆ அது ஆனால் நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சுந்தர் நகர்கிட்ட வந்துட்டீங்க வாங்க வாங்க அதே வழி தான் ஆமா அதே நேர் வழி தான் வந்துவிட்டீங்கன்னா மூலக்கடை வரும் மூலக்கடைன்னு ப்ரோ போர்டு போட்டுருக்கும் அடுத்து காவேரி கடைன்னு போர்டு போட்டுருக்கும் அடுத்து பலையூர்னு போர்டு போட்டுருக்கும் அங்கே லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போவும் அதில் பூந்திங்கன்னாவே எங்கள் ஊருக்கு வந்துரலாங்க சார் போஸ்ட் ஆபீஸ் திரௌபதி அம்மன் கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்கே சொல்லுவாங்க சார் திரௌபதி திரௌபதி அம்மன் கோயில் ஆ ஆமாம்ங்க சார் திரௌபதி அம்மன் கோயில்னு சொன்னீங்கன்னாவே அங்கே நில்லுங்கள் நான் வந்து வாங்கிக்கிறேன் சார் இல்லைங்க சார் நீங்கள் வாங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா நான் வந்துருவேன் நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு அஞ்சு நிமிடம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் வந்துருவேன் சார் அப்படிங்களா வாங்க வாங்க பொறுமையாக வாங்க நானும் இந்த இந்த வேலையை செஞ்சு முடிச்சிவிட்டு ஒரு அஞ்சே நிமிடம் நான் வந்துடுறேங்க சார் பார்சல் இந்த நீங்கள் இந்த நாலு நாளைக்கு அப்புறம் தான் வரேன்னு சொன்னீங்க சீக்கிரமாக வந்துருக்கீங்க சார் அப்படிங்களா

அப்படிங்களா என்னங்க சார் பலையூருக்கு இந்தாண்ட ஒரு ரெ லெஃப்ட்டில ஒரு ரோடு போவும் அதுலேந்து ஸ்டெயிட்டாக வாங்க சுடுகாடு இருக்கும் கொஞ்சம் பார்த்து வாங்க சுடுகாட்டை தாண்டணும் பொறுமையாக வாங்க ஆ அங்கே ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கும் அந்த போஸ்ட் ஆ நின்று திரௌபதி அம்மன் கோயில் எங்கே இருக்குன்னு கேளுங்கள் பசங்க இருப்பாங்க இல்லைன்னா அவங்கக்கிட்ட கேளுங்கள் ஆ வாங்க வாங்க அதே கோயில் தான் மஞ்ச கலரில் கோயில் போட்டுருக்கும் அங்கே நில்லுங்கள் சரிங்க இந்தோ நான் இப்போ கிளம்புறேன் நான் வரேன் அங்கேயே இருங்க வந்தர்றேன் வந்துட்டீங்களா இருங்க சார் நான் கொஞ்சம் நடந்து தான் வரணும் வந்தர்றேன் பக்கத்தில் தான் வீடு இந்தாண்ட பாருங்கள் ப ஸ்டோர் இருக்கும் வந்தர்றேங்க ஆ என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருக்கேன்னு தெரியுமா ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுருக்கேங்க சார் ஆ இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் முடிச்சிக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி போயிவிட்டு வாங்க